மீன் பிடிக்கப் போகும் பொழுது வலையை தவிர வேறு எந்தக் கருவிகளையும் நாங்கள் எடுத்துகிட்டுப் போயிலாம் பயன்படுத்த மாட்டோம் மீன் பிடிக்கப் போகிறதுக்கு வலை மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம் அந்த வலைகளை வந்து வலைகளில் என்ன மீனு மாட்டுதோ அந்த மீனு தான் மற்றபடி கருவிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போட்டில் பயன்படுத்துகிற கருவிகள் தானே தவிர மீன் பிடிக்கிறதுக்கு எந்தக் கருவியும் பயன்படுத்துறதில்லை ஒரு காலகட்டத்தில் சுற்றி வலை போட்டு ரெண்டு நாள் வரைக்கும் ஊற விட்டு அதுக்கப்புறமா மீன் பிடிச்சிட்ருந்தாங்க இப்போ நைலான் வலையெல்லாம் போட்டு மீனு தொட்டவொன்னையே மீனு வலையில் பட்டவொன்னையே இறந்து போகிற மாதிரியெல்லாம் மீனு பிடிச்சிட்ருக்காங்க அது மட்டும் தான் இப்போ மாறிருக்குத்து மற்றபடி மீனவர்களுடைய நிலம அதே நிலமையில தான் இருக்குது அவங்க எப்போவுமே வறுமையிலையும் பஞ்சத்துலையும் தான் அழுதுக்கிட்ருக்காங்க அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் மற்றபடி மீன் பிடிக்கிறதுக்குன்னு புதிய உபகரணங்களோ கருவிகளோ வந்து புதுசாக எதுவும் வந்து வரலை வலைகள் தான் இன்னமும் நாங்கள் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டிருக்கறது வலைகள் தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டிருக்கோம்